நான் இது வரைக்கும் எந்த ஓவியவகுப்பும் போனது கிடையாது வொர்க் ஷாப் எதுவும் ஏற்பாடு பண்ணதும் கிடையாது ஸோ எனக்கு அந்த அனுபவம் கிடையாது ஆனால் என்னோடய மகன் வந்து நல்லா ஓவியம் வரைகிறான் எ எந்த வகுப்புமே போகாமல் அவனே வந்து நல்லா ஓவியம் வரைகிறான் எனக்கு அது முன் அனுபவம் இல்லை வொர்க் ஷாப் எதுவும் நான் ஏற்பாடு பண்ணதில்ல அந்த மாதிரி சூல்நில எதுவும் எனக்கு இது வரைக்கும் அமைஞ்சது இல்லை அதுக்கான வாய்ப்புகளும் இருந்தால் இனிமேல் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்தால் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் இது வரைக்கும் நான் ஓவிய வகுப்பெல்லாம் போனது கிடையாது வரையுவேன் ஓரளவுக்கு அசிங்கமாக இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வரையுவேன் அது போனதும் கிடையாது இது பண்ணதும் இல்லை ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு தெரியல முன் அனுபவம் கிடையாது அது இருந்துருந்தால் நான் என்னன்னு சொல்லிருந்து சொல்லிருக்க முடியும் எதுவும் எனக்கு இது வரைக்கும் அந்தமாதிரி இருந்ததில்ல